ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க சரிங்க அப்படிங்களா சரிங்க நீங்கள் என்ன எந்த டேட்டில் புக் பண்ணியிருக்கீங்க எப்போ வாரீங்க அப்படிங்களா சரிங்க வாங்க ஆறு பேருக்கு தகுந்த மாதிரி கேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பக்கம் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு வந்து ஒக்கேனக்கல் நீர் வீழ்ச்சி இருக்குது பக்கம் உங்கள் நி நியரஸ்ட்டாக பார்க்கணுனாக்கா வர்த்தல் மலை இருக்குதுங்க ஃபாரஸ்ட் ஏரியா அது இன்னும் ஏதாவது பார்க்கற மாதிரி ஐடியா இருந்துச்சுனாக்கா சின்னாரு அணை இருக்குது நியரஸ்ட்டு கேஆர்பி டேம் இருக்குது பக்கம் ட்ராவலர்ஸுனு பார்த்தீங்கனாக்கா அதியமான் கோட்டை இருக்குது அதியமானுடைய பேலஸ் வ இது இருக்குதுங்க நினைவகம் அதுவும் பார்க்கலாம் இன்னும் நீங்கள் எதாது பார்க்கற மாதிரி இருந்தால் அமௌன்ட்டு வந்து கேப்பு வந்து பார்த்தீங்கனாக்க ட்ரைவருக்கு தனி படிங்க நீங்கள் பெட்ரோல் அலோன்ஸ் தனி வ ஃபுட் ஆ ஃபுட்டு ஃபுட்டு வாங்கி கொடுத்துறோன்னங்க நீங்கள் ட்ரைவர் அனுச்சிவுட்டாக்க ட்ரைவருக்கு வந்து ஃபுட்டு பார்த்துக்கணும் மார்னிங் டிஃபன் மதியம் என்னாங்க கிலோ மீட்ரு தாங்க வாங்கிறது எனக்கு கேப் புக் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன் டே ரேட் ஃபிக்ஸட் பண்ணிணாக்கா பக்கம் நியரஸ்ட்டாக இருந்தாக்கா ஒரு ரேட் வருங்க நீங்கள் லாங் ட்ரிப் அடிக்கிற மாதிரி இருந்தாக்கா நியரஸ்ட்டு பக்கம் நிறைய ஏரியா இருக்குது பார்க்க வேண்டியனது எல்லாம் அப்படி பார்க்க போனீங்கனாக்கா கிலோ மீட்ரு வைஸு வாங்குவோம் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்க அதாவது ஃபிக்ஸெட்டில் வேணுங்களா இல்லை கிலோ மீட்ருக்கு பேசுக்கிறீங்களா சரிங்க கிலோ மீட்ரே பேசிக்குங்க எத்தனை கிலோ மீட்ரு ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாங்க கிலோ மீட்ருக்கு வந்து என்ன ரேட்டுனுட்டு நேரடியாக பேசிக்கலாம் ஓகேவா ஆ கரெக்ட்டாக ஃபஸ்ட்டு எந்த டேட்டுன்றது வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க அந்த டேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்னேட் பண்ணனும் ஓகேவா ஆ ஓகே ஓகே ஓகே